எனக்கு பிடித்த பருவம் அப்படின்னா அது பள்ளி பருவம் தான் ஏன்னால் அந்த காலக்கட்டத்தில் தான் நம்ம ஒரு ஒருத்தர் கிட்ட பழகும் போது ஒரு ஜாதி பார்க்காமல் ஒரு ஆண் பெண் பார்க்காமல் எந்த விதமான ஒரு லாப நஷ்டங்கள் பார்க்காமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு இருக்க கூடியப் பருவம் ஆனால் இப்போ நாம் என்ன தான் ஒரு நல்லவராக சித்தரிக்கப்பட்டாலும் கூட நம்மளால் ஒருத்தர் கிட்ட பழகும் போது அவங்களுடைய மற்ற விஷயங்கள் பேக் ட்ராப் பேக் க்ரௌண்டு எதுவும் இல்லாமல் பழகணும் அப்படிங்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு பிடித்த பருவம் பள்ளி பருவம்